தமில்நாட்டில முக்கிய கலாச்சாரம்னு பார்த்துட்டோம்ன்னா நடனம் பரதநாட்டியம் கரகாட்டம் ஓவிய கலை கதகளி குச்சிப்புடி நடனம் இதெல்லாம் வந்து ரொம்ப கலாச்சாரமாக கொண்டு வந்துகிட்ருக்கோம் அது வந்து இதே வந்து வெவ்வேறு வட்டங்கள் வட்டாரங்களுக்கு தகுந்தமாதிரி மாறிட்டு இருக்கும் இதில் வந்து மதுரையை எடுத்துகிட்டோம்ன்னா வந்து அங்கே ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கிறது அது நல்லாயிருக்கும் அதேமாதிரி கேரளாவில் எடுத்துகிட்டோம்ன்னா அதில் வந்து குச்சிப்புடி நடனம் கதகளி இதெல்லாம் வந்து கேரளாவில் நல்லா நடத்திகிட்ருக்காங்க இப்போ விளையாட்டுன்னு பார்த்துட்டோம்ன்னா வந்து அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க கிரிக்கெட்டு கால்பந்து விளையாடுவாங்க அப்புறோம் தோட்டக்கலையெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ன்னா பொலு தோட்ட தோட்டக்கலை பண்ணுவாங்கள் புத்தகம் படிப்பாங்கள் ஓவியம் வரையுவாங்க இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கா பண்ணிகிட்ருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் நடந் தகுந்தமாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் தகுந்தமாதிரி மாறிபட்டுகிட்ருக்கும் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்தோம்ன்னா ஒரு மங்க மங்களூர் அந்த ஒரு ஏரியாவிலெல்லாம் பார்த்தம்ன்னா வந்து சேவல் சண்டை வந்து ரொம்ப கொண்டு போவாங்க அது நல்லாயிருக்கும் அந்த சேவல் சண்டைங்கிற அந்த ரெண்டு சேவலுக்குரிய இடையில வந்து கத்தியை கட்டிவிட்டு அந்த சேவல் ரெண்டு சேவலும் சண்டை போட்டு அதில் ஜெயித்து வர சேவலுக்கு வந்து பணம் உதவி அப்படியெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பழங்காலத்து விளையாட்டு முறைகள் இன்னுமே கொண்டு வந்துகிட்ருக்காங்க அதேமாதிரி ஜல்லிக்கட்டும் வந்து நம்ம மக்கள் வந்து இப்போ பொங்கல் சமயத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நல்லா இளைஞர்கள் வந்து நல்லா விளையாடுவாங்க அதில் அந்த ஜெயிக்கணும் காளையை அடக்கணும் அந்த ஒரு மனதளவில் வந்து அந்த ஒரு இதில்தான் விளையாடுவாங்க அந்த நேரத்தில் வந்து அடிபடுறது அதெல்லாம் வந்து அவங்க பெருசாகவே பொருட்டு எடுத்துக்க மாட்டாங்கள் அடிபடுவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதாரணமாக போயிடுது உயிரை உயிரை பணையம் வச்சிட்டு அந்த விளையாட்டு விளையாட்றாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் நிறையவே வந்து மக்கள் வந்து நல்லா கொண்டு போயிட்ருக்காங்க அந்த ஜல்லிக்கட்டை அப்புறம் இதே பார்த்தோம்ன்னா நம்ம கலாச்சாரம்னு பார்த்துட்டோம்ன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்தமாரி மாறும் நம்ம தமிழ்நாட்ல வந்து பெண்கள் வந்து சேலை அணியுவாங்க ஆண்கள் வந்து வேஸ்டி சட்டை போடுவாங்க இதே கேரளாவில் பார்க்கும்போது பெண்களும் ஆண்களும் வந்து வித்தியாசமாக அது ஒருமாதிரி ட்ரெஸ் போடுவாங்கள் முண்டுகட்டி அங்கே பெண்கள் வந்து வேஸ்டி கட்டி அது ஒருமாதிரி தாவணி போட்டு ஜாக்கெட் போட்டு அதுமாதிரி அது ஒரு நல்லாயிருக்கும் அதேமாதிரி கர்நாடகாவிலையும் அதேமாதிரி மாறுபடும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தவுந்தமாதிரி மாறிக்கிட்டிருக்கும் மாநிலத்துக்கு தவுந்தமாதிரியும் மாறும் அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்குது ரொம்பவும் நல்லாயிருக்கும்